பண்ருட்டிக்கு போனோம் இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் பண்ருட்டி போகறதுக்கு ஒரு ஹாஃபனவரில் போய்டா முடியுமா இப்போ ரோடு வேறு சரியில்லைன்னு சொல்லுறாங்க இப்போ ஒரு நல்ல ரோட்லாம் இந்த வேறு வழியலாம் போகணுனாக்கா எவ்வளோ நேரத்தில் நம்ம போல சீக்கிரம் ஏன்ன நான் பண்ருட்டிக்கு போயிவிட்டு ட்ரெயின் பிடிச்சு கடலூருக்கு வேறு போகணும் அதனால தான் ஒரு ஒரு டொண்டி மினிட்ஸில் போய்விட முடியுமா அந்த வழியாலாம்